எனக்கு ரொம்ப பிடிச்ச குழந்தை பருவம் நினைவுகள்ன்னு பார்த்திங்கன்னா என் பள்ளிக்கூடத்தின் நினைவுகள்தாங்க அதை அடிச்சுக்க எதுவுமே கிடையாது அப்போதான் வந்துவிட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக நண்பர்கள் கூட விளையாண்டுக்கிட்டு எந்த ஒரு மனக்கவலையும் இல்லை எந்த ஒரு வெளி உணர்வும் இல்லை நம்ம பாட்டுக்கு சின்ன குழந்தையா எதுவுமே தெரியாமல் எந்த ஒரு கஷ்டத்தையும் மண்டையில ஏற்றிக்காம நம்ப உண்டு நம்ப நண்பர்கள் உண்டு நம்ப பெற்றோர்கள் உண்டுன்னு அவ்வளோ சந்தோஷமாக இருந்த நாட்கள் அதுலையும் இரண்டாம் ரெண்டாவது கிளாஸ் படிக்கும்போது பார்த்திங்கன்னா அப்போதான் அந்த அப்போதான் பார்த்திங்கன்னா சட்டை குள்ளாற சட்டை போட்ருக்க மாதிரி ஒரு நடைமுறை இருந்துச்சு எப்படின்னா உள்ளார ஒரு சட்டை போட்டு வெளியே சட்டை பட்டன் போடாமல் அப்படியே திறந்து விட்ட மாதிரியே நம்ப விளாட்லாம் ஸோ அப்படி போட்டுகிட்டு அதுவும் எங்கள் அம்மா வந்துவிட்டு எனக்கு சிற்றுண்டி கொடுத்துவுட்டாங்க காலையில போய் சாப்பிட்றா அப்படின்ட்டு இருந்தாலும் நான் காலைல அந்த பத்து நிமிஷத்தில் சாப்பிடாம அதை ஏன் நண்பனுக்கு கொடுத்துட்டு நான் அதை சட்டையை விரிச்சிவிட்டு அப்படியே அந்த கிரவுண்டில் அப்படியே ஓடுவேன் ஓடியாருவேன் ஓடுவேன் ஓடியாருவேன் அப்படியே சட்டை பறக்கும் போது எனக்கு அப்படியே ஒரு ஒரு திரைப்படத்தோட கதாநாயகன் மாதிரி எனக்கு ஒரு அந்த ஒரு இதுருக்கும் ஸோ அவ்வளோ பிடிச்சிருக்கும் எனக்கு நான் அதுக்கப்புறமா நம்ப ஸ்கூலில் பள்ளிக்கூடத்தில்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப பிடிச்சது தான் அப்புறம் அங்கே வந்த ஆசிரியர்கள் எல்லாமே ரொம்ப நல்லா நம்மகிட்ட பழகுவாங்க பேசுவாங்க எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் பேசுவாங்க ஆனால் வந்துவிட்டு கல்லூரியிலலாம் அப்படி இல்லை நம்ம கிட்ட ஒரு மாதிரி பேசுவாங்க வெளியே ஒரு மாதிரி பேசுவாங்க அதனால் எனக்கு எப்போயுமே கொலந்தை நினைவுகள் அப்படின்னாலே அது பள்ளிக்கூடம்தான் பள்ளிக்கூடத்தில் அதுவும் அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் தான் அதுக்கு மேலே கூட சொல்லுவாங்கல்ல அஞ்சாம் கிளாஸ்ஸு வரைக்கும் நமக்கு இது அறக்காலு இது கொடுத்துட்டு ஆறாம் கிளாஸ்ஸுலருந்து முழுக்கால் இது கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு அந்த அறக்கால இது போடுறளவுக்குதான் வரைக்கும்தான் நமக்கு சந்தோஷமே எல்லாமே அதுவும் இன்னும் இன்னும் சின்ன சின்ன வகுப்புகளில் ஒன்னாங் கிளாசுக்கு கீழே அந்த வகுப்புகள் எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் போவோம் விளயாடுவோம் சாப்பிடுவோம் விளயாடுவோம் சாப்பிடுவோம் அதுவும் எங்களோட ஆசிரியர்ளாக பார்த்திங்கன்னா எங்களுக்கு பால் காய்சி கொடுப்பாங்க மத்தியானத்தில் பாய் போட்டு தூங்க வைப்பாங்க விளயாட வைப்பாங்க எங்களுக்கு வீட்டில் இருக்குமா இல்லை பள்ளிக்கூடத்தில் இருக்கமாங்கிற நினைவே இருக்காது ஸோ அப்படில்லாம் பார்த்திங்கன்னா எப்படா இது நம்ம முடிப்போம் எப்படா வெளியே போய் கல்லூரிக்கு போவோம் அங்கேலாம் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கலான்னு நினைச்சிக்கிட்டே வந்தேன் ஆனால் கல்லூரிக்கு வந்ததுக்கப்புறம் தெரியது ஏன்டா நம்ப பள்ளிக்கூடத்தை முடித்தோம் பேசாமல் அங்கேயே இருந்துருக்கலாம் அதே நல்லா இருந்துச்சு அப்படின் தோணுச்சு அப்படி மாதிரிடிச்சு எல்லாத்தோட எனக்கு மட்டும்ல நீங்கள் யாரை கேட்டின்கனாலும் அதான் சொல்லுவாங்க உங்களுக்கு பிடிச்ச நினைவுகள் அப்படின்னாலே பள்ளிக்கூடத்து நினைவுகள் தான் சொல்லுவாங்க அதுக்கு என்ன காரணனா நம்ம குழந்தை பருவம் நம்ம குழந்தை மனசு வேறு எந்த கள்ளக் கபடமும் இல்லாத மனசு அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் அது இப்போயும் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது தான் ஆனால் இப்போயும் நாம் அதை வச்சுக்ட்டு இருந்தம்னா இந்த பூமியில நம்மளால் வாழ முடியாது கொஞ்ச நேரத்தில் போட்டு தள்ளிட்டு போயிட்டேருப்பாங்க நம்ம வாழனுன்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால்தான் நம்மளால் ஏதா ஒரு நாலு காசு பார்க்க முடியும் ஒன்று ரெண்டு இடத்த பார்க்க முடியும் ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு நினைவுகள் குழந்தை பருவம் நினைவுகள் அதுவும் மிகவும் குழந்தை பரு பிடித்த நினைவுகள்னாலே பள்ளிக்கூடம்தான் அதுவும் அஞ்சாங்க கிளாசுக்கு கீழே தான் அதில் மிக மிக பிடிச்சதுன்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்துவிட்டு அந்த நான் சொன்னல ரெண்டாம் கிளாஸில் வந்துவிட்டு சட்டையை திறந்து போட்டுகிட்டு அப்படியே ஓடி வந்தது ஓடியாந்தது அது இன்னும் என் கண்ணுக்குள்ளே நிற்குது அது என்னன்னா ஒரு மாதிரி சிவப்பு கலர் சட்டை சிவப்பு கலர் பேண்ட்டு அதைதான் போட்டுருந்த நான் எனக்கு இன்னும் அதெல்லாம் அப்படியே போ வெள்ள கலரு உள்ளார சட்டை ஸோ அதெல்லாம் நினைவுகள் போகவே போவாது எனக்கு ரொம்ப பிடித்தமான நினைவுகள் அதான் ஸோ இதான் நான் சொல்ல வந்தது